நான் வந்து ஒரு கிராமத்தில் தான் இருக்கிறேன் இங்கே வந்து கிராமச் சூழல்லாம் வந்து கொஞ்சம் பச்சை பசேல்னு வயலுங்க மரங்கள் பூச்செடிங்கள் இந்தமேரிலாம் நாங்கள் நிறையா அதிகமாக பதியம் போட்டுட்டு இருக்கோம் அதை சில டைம் வந்து நான் அதை ஃபோட்டோ எடுத்து வந்து செல்லில் எடுத்து எடுத்து பார்ப்பேன் எப்படி இருக்குதுனு அதை பார்க்க போது எனக்கு ரொம்ப நேச்சுரலாக அழகாக இருக்கும் அது பார்க்கவே எனக்கு ஆசையாக இருந்துச்சு அந்த மாதிரி செய்ய போக போக தான் அப்புறம் ஸ்கூல் படிப்பு வாழ்க்கையிலேயும் வந்து அங்கே எதாவது வந்து ஒரு ஸ்போர்ட்ஸு நடக்கிறது ப்ளஸ் வந்து ஒரு டேன்ஸு நடக்கிறது எதோ கண்காட்சி பொருள் இந்த மாதிரி வந்து எக்ஸ்சைஸ் எக்ஸ்பிஷன் மாதிரி வச்சிருந்தாங்கனால் கூட நான் அதில் கலந்துக்கிட்டிருக்கேன் அதில் வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து நான் பார்ப்பேன் அது கூட எனக்கு ரொம்ப ஆர்வமாக எடுத்து செய்வேன் ப்ளஸ் நான் வெளியூருக்கு எங்கேயாவது வந்து டூர் மாதிரி நாங்கள் வந்து ஃபேமிலியோட போவோம் ஃபேமிலியோடு போகும்போது அந்த டூரில் கூட சில ஸ்பெசிபிக்கான ஒரு ஒரு அருவியோ இல்லை நேச்சுரலான பேர்ட்ஸு இந்த மாதிரி கற்றுறது அப்புறம் சுற்றுலா பயணிங்க வந்து அங்கே அங்கே நின்று ஃபோட்டோ எடுக்கிறது இதலாம் வந்து ரசித்து பார்க்கும்போது எனக்கு ஒரு இன்ட்ரஸ்ட் எடுத்து நானும் அதை ஃபோட்டோ எடுத்து பார்ப்பேன் அதுவே எனக்கு ஒரு இன்ட்ரஸ்ட்டாக இருந்து அது ஒரு ஆர்வமாக எடுத்துக்கிட்டு திரும்பி ஒரு ஃபோட்டோகிராஃபராக வந்து எடுக்க ஆரம்பிச்சேன் வீட்டில் இருந்தாலும் இப்போ வந்து நம்ம வீட்டு பிள்ளைங்களை வச்சு ஒரு ஃபோட்டோ எடுக்கிறது ட்ரெஸ் போட்டு விதவிதமாக ஃபோட்டோ எடுக்கிறது பிளஸ் ஒரு ஃபங்க்ஷனில் ஒரு ஃபோட்டோ எடுக்கிறது இப்படிலாம் கூட ஒரு இன்ட்ரஸ்ட்டாக எடுத்து நான் ஃபோட்டோ எடுப்பேன் அதில் ஒரு ஆர்வம் வந்து எனக்கு மிக அதிகமாக வந்துருச்சு அதுக்காக நான் ரொம்ப முயற்சி பண்ணிலாம் சிலதெலாம் வந்து வெளியேலாம் போய் பிள்ளைங்க டூர் போகும்போது அவங்க கூட போய் நேச்சுரலலாம் வந்து இதலாம் வந்து நான் எடுத்துருக்கிறேன் ஃபோட்டோஸ்லாம் மேக்ஸிமம் வந்து நான் பேர்ட்ஸ் வந்து ரியலாக இருக்கிற மாதிரி அப்புறம் ரோஸ் செடி கூட ஒரு பூச்செடியை நம்ம கண்டால் ஒரு ஆசை வரும் பாருங்கள் அதை பிய்க்க கூட ஆசை வராது ஆனால் அதை ஃபோட்டோ எடுத்து நம்ம பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஃபோட்டோ சூப்பராக இருக்கும் அதை கூட ஒரு ஃப்ரேம் பண்ணி கூட நம்ம வீட்டில் மாட்டினா கூட அது அழகாகருக்கும் அதலாம் ரொம்ப ஆர்வத்தோடு நான் செஞ்சேன் இன்ட்ரஸ்ட்டாக இருந்துச்சு அதனால எனக்கு ஃபோட்டோ எடுக்கறதுனா ரொம்ப பிடிக்கும் அதில் ஆர்வம் எடுத்து ஊக்கமாக வந்து நான் எல்லாத்தையும் முயற்சி எடுத்து செஞ்சேன் அதில் எனக்கு ஒரு இன்ட்ரஸ்ட் இருக்குது